எங்கள் ஊர் பக்கட்டில் வந்து கோழி பண்ணை எல்லாம் நிறையா இருக்குது அங்கேலாம் வந்து வெளி மாநிலத்துக்காரங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க அவுங்கக்கிட்டேலாம் வந்து தமிழ்மொழி வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களால வந்து சீக்கிரமாக நம்ம மொழியை வந்து அவங்களால கற்றுக்க முடியுது ஆனால் நம்மளால் தான் வந்து அவங்க மொழியை வந்து சீக்கிரம் கற்றுக்க முடியல ஏன்னா நம்ம மொழி தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான மொழி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போல்லாம் வந்து நம்ம ஊர்லையே எல்லாமே அவங்க வந்து நம்ம மொழியில் பேசிக்கிறாங்க நமக்கும் ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்றம் எங்கே போனாலும் நம்மூர் நம்ம தமிழ்காரங்க எங்கே இருந்தாலும் இருக்காங்க எந்த மாநிலத்திலையா இருந்தாலும் சரி மாவட்டத்திலையா இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரீஸ்லேயா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் தமிழ்மொழி வந்து அங்கேலாம் வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது இருந்தாலும் தமிழ்மொழி வந்து அங்கே இருக்கவுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இப்போதெல்லாம் வந்து அதிகம் தமிழ கற்றுக்க வந்து ரொம்ப விருப்பப்படுகிறாங்க தமிழ்ல வந்து சீனாக்காரங்கள்லாம் கூட ரொம்ப கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ்மொழி வந்து ரொம்ப வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன்